பைக்கர்கள் வந்து எப்போவும் பொதுவாக ஆரம்பக் காலத்தில் வந்து சில அதாவது செய்யக்கூடிய சில பொதுவான தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து கைப்பேசி அழைப்பு வந்துச்சுன்னா அது பேசிகிட்டே வந்து வண்டியை வந்து அதாவது சில கொண்டு செலுத்துறது ஓட்டிகிட்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போது வந்து ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் ஒரு பத்து மீட்டர் இடைவெளியாவது விட்டு போகணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த ஆபத்துலேருந்து ஏன்னா அந்த வண்டியில் நம்ம போய் இடிச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிகில் இது டிராஃபிக்ஸ் சிக்னல் வந்து ஃபாலோவ் பண்ணி போகணும் நாலாவது வந்து அதாவது வளைவுகளையோ இல்லை ஒரு கரடு முரடான பாதையிலையோ நம்ம வண்டியை வந்து வேகமாக போகக்கூடாது இதெல்லாம்தான் வந்து நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடணும் நம்ம எல்லா எப்படி மாறணும் அதுக்குண்டான விதிமுறைகள் என்னென்னா இப்போது கைப்பேசி அழைப்பு வந்தவுடனே நம்ம வண்டியை நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் பேசி முடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் வளைவுகளில் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போய் திரும்பாம மெதுவாக திருப்பினா அங்கேயும் நம்ம ஆபத்தை தவிர்க்கலாம் மூணாவது டிராஃபிக்ஸ் சிக்னல் வந்து நம்ம ஃபாலோவ் பண்ணிணாவே ஏறக்குறைய அங்கேருந்தும் நம்ம விடுபடலாம் அதுக்கப்புறம் ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் இடைவெளி விட்டுப் போனாலும் அங்கேயும் நம்ம ஆபத்தை தவிர்க்கலாம் இதெல்லாம்தான் நம்ம அத்தியாவசியமாக கடைபிடிக்க வேண்டிய மற்றும் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளில் சில